எங்கள் மாவட்டம் வந்து ஈரோடு மாவட்டம் அங்கே வந்து முக்கியமாக வந்து எல்லாேரும் விரும்பி சாப்பிட்றது வந்து பள்ளிப்பாளைய சிக்கன் அது வந்து செய்கிறதுக்கு முக்கியமாக மூணு இன்கிரிடியன்ஸ் தான் தேவை சிக்கன் வர மிளகாய் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க இங்கே நிறைய பேர் வந்து அதை சாப்பிட்றதுக்கு வந்து ஹோட்டல் மெஸ்சுக்கு தான் போவாங்க அம்மன் மெஸ் கணபதி மெஸ் அந்த மாதிரி மெஸ்சுக்கு போவாங்க அங்கே நிறையவே வந்து ஈரோடு ஈரோடு மக்கள் விரும்பி சாப்பிட்ற ஐட்டமாக தான் நிறையமே வச்சுருப்பாங்க